பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அண்டர் கிராஜுவேஷனில் சேலம் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில படிச்சேன் அங்கே வந்து வருடம் வருடம் வந்து நிறைய கலை சம்மந்தப்பட்டமான ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டைலரிங் அந்த மாரி பெண்களுக்கு தொடர்பான நிறைய கலை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து அவங்க நடத்துவாங்க